எனக்குனு தனிபட்ட லட்சியம் அப்படின்னா நான் இங்கிலீஷ் டீச்சராகணும் அப்படின்னு நெனைச்சேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமேலு நான் பிஏ இங்கிலீஷ் முடிச்சுட்டு எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறேன் படித்து முடிச்சுட்டேன் எனக்கு வந்து பிஏ இங்கிலீஷ் போடும்போது என்ன தோணுச்சுன்னா நம்ம இங்கிலீஷ் ப்ரொஃபஸராகணும் அதுவும் கவர்மண்ட் காலேஜில் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எய்ம் இருந்துச்சு அதுக்கான தூண்டுகோல் அப்படின்னா எங்கள் அம்மா எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அம்மா வந்து நான் படித்து முடித்த உடனே அவங்க கொண்டு போய் உனக்கு என்ன பிடிக்குதோ நீ அதில் போய் சேர்ந்துக்க நான் வர்றேன் உனக்கு எவ்வளோ நீ எவ்வளோ படிக்கணுமோ படி நான் சப்போட்டாக இருக்கேன்னு சொல்வாங்க அதே போல் இன்னொன்று வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பா வந்து பைசா கொடுத்துருவாங்க அந்த இவ்வளோ ஆகுதே அவ்வளோ ஆகுதேன்னு யோசிக்கவே மாட்டார் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எனக்குரிய பைசாவை கொடுத்துருவாங்க அதேபோல் என் பக்கத்தில் உள்ள ஐ மீன் என் தெருவில் உள்ள ம பக்கத்து வீட்டில் உள்ள அக்காங்க அவங்கவுங்க பிள்ளைகள அனுப்பிவிட்டு ஒரு டியூஷன் மாதிரி அது வந்து எனக்கு கொஞ்சம் அந்த டியூஷன் எடுக்குறதுனால ஒரு டீச்சிங்குக்கு ஒரு ஒரு பிராக்டீஸாக இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்றம் காம்பட்டிஷன் எக்ஸாம் இதுக்கெல்லாம் நம்ம பிரிப்பர் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய நாலேஜ் வளரும் அந்த நாலேஜை வெச்சு நம்ம வெளியில் ஏதாவது காலேஜுக்கு போகும்போதோ இல்லை ஒரு டீச்சிங் அந்த லைனில் போகும்போதோ நம்மளுக்கு நிறைய யூஸாகும் அப்போ அந்த அனுபவம்லாம் நம்ம வந்து அந்த பிள்ளைகளுக்கு அதை வெச்சி நம்ம டீச் பண்ணலாம் அதலாம் நம்மளுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரை எனக்கு உதவுறவங்க அப்படின்னா என் வீட்டுக்காரர் எங்கள் அம்மா எங்கள் அப்பா பக்கத்தில் உள்ள ரிலேஷன்ஸ் இவங்க எல்லோருமே எனக்கு உதவுறாங்க என்னோடய பெரிய டிரீம் அப்படின்னா டீச்சராகணும் ப்ரொஃபஸர் ப்ரொஃபஸர் ஆகணும் கண்டிப்பாக ஆகணும் அடுத்த ஒரு பிஹச்டியாவது போட்டு நான் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் ஆகணும்